ஹலோ ஆமாங்க சொல்லுங்கள் ஆ ஓகே என்ன மாதிரி மொபைல்ஸ் வேணும் உங்களுக்கு அதில் வந்து சாம்சன் வந்திருக்கு மேம் நியூ மாடலா சாம்சன் வைவோ அந்த மாதிரி ரியல்மீ ரெட்மீ ஆ இருக்குதும்மா ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் இருக்குது மேம் எல்லாமே அந்தப் அது எல்லாமே இருக்குது மேம் ஓப்போன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற ஃபோன் மாதிரி இருக்காது ஓப்போவில வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது மேம் கேமரா குவாலிட்டி அதுக்கப்பறம் இப்போ ஃபை ஜி ஓகே மேம் அதுக் மேம் நான் சொல்கிறேன் மேம் அதுல்லாமல் இந்த இதில் வந்து ஃபைஜினால் ஃப்ரீ டேட்டா இருக்கும் மேம் ஆஆ கேமராலாம் நல்லா குவாலிட்டியாக தான் மேம் இருக்குது ஆ இருக்குது மேம் ஃபைஜில இருக்குது மேம் டூ ஃபிஃப்ட்டி இருக்குது மேம் நல்லா குவாலிட்டியாக தான் மேம் இருக்குது எல்லா ப்ராண்டும் ஒன்றா தான் இருக்குது மேம் ஓப்போன்னு எடுத்துக்கிட்டால் அது கொஞ்சம் செப்ரேட்டாக நல்லா தான் மேம் இருக்குது ஆ வீவோ ஆ வீவோ ஒய் டுவெண்ட்டி ஒன் நியூ ப்ராண்டட் வந்திருக்கு மேம் இப்போ தான் நேத்திக்கு தான் மேம் வந்துச்சு அதுவும் நல்லா தான் மேம் இருக்குது கேமரா குவாலிட்டி எல்லாமே ஓகே மேம் அதுல்லாமல் அது நிறையா ஆஃபர்ஸ்லாம் இருக்குது மேம் டார்ச் இயர் ஹெட்செட்ஸ் அந்த மாதிரி சார்ஜர்லாம் ஃப்ரீயாலாம் இருக்குது மேம் நிறையா இருக்குது மேம் ஓகே மேம் ஷியோர் மேம் அதெல்லாமே இருக்குது மேம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க மேம் ஆ கண்டிப்பாக மேம் அதெலாம் இல்லை மேம் நீங்கள் நம்பி வந்து இதை வாங்கலாம் நல்லா தான் மேம் இருக்குது நல்லா ப்ராண்டடாக தான் மேம் இருக்குது ஆ ஓகேம்மா ம் ஓகே மேம்